வெள்ளி செவ்வாய் வீடு வாசல் நாங்கள் சுத்தமாக வைப்போங்க காலையில் எழுந்திருச்சு நாலு மணிக்கெல்லாம் முழிச்சு வாசல் கூட்டி மாட்டுச் சாணி அள்ளிவந்து நல்லா கரைத்து வாசல்லேயே தெளித்து நல்லா மறுபடியும் சுத்தமாகக் கூட்டி கோலம் போடுவோம் மாட்டுச் சாணி போடுறது நல்லது அது பசு மாட்டுச்சாணி வீட்டுக்கு போடுறது வெள்ளி செவ்வாய் ரொம்ப நல்லது எங்கள் ஊரில் இந்த ஊரிலலாம் அப்படிதான் நாங்கள் சாணி தான் போடுவோம் வெளியூர்லலாம் தண்ணி மட்டும் தெளிப்பாங்க நாங்கள் சாணி எங்கே இருந்தாலும் எடுத்தாந்து கரைத்து மாட்டுச்சாணி தான் வாசலுக்குப் போட்டு வெள்ளிக்கெழம மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு பச்சரிசி மாவும் கோலமாவும் கலந்து கோலம் போட்டோம்னா அந்த கோலத்தில் இருக்கிற பச்சரிசி மாவை இந்த எறும்புகள் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுச்சுனா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால பச்சரிசி மாவும் கோலமாவும் கலந்து கோலம் போடுவோம் அது கோலம் போட்டுட்டு வெள்ளி செவ்வாய்க்கு வீடு வாசல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்குவோம் விளக்கு காமாட்சி விளக்கு நல்லா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் பூ போட்டு சாமி கும்பிடுவோம் கும்பிட்டுட்டு வெள்ளிக்கெழமையானா கும்பிட்டுட்டு அன்றைக்கு மத்தியானம் என்ன செய்வோன்னால் சாம்பார் வச்சு ரெண்டு காயாக்கி ரசம் வச்சு விரதம் விட்டு சாப்பிடுவோம் செவ்வாய்க்கெழமையும் அது மாதிரி தான் வீடு வாசலை சுத்தமாக வச்சுக்குவோம் யாராச்சும் அடுத்தவங்க வந்தாங்கனால்கூட வெளியில் தண்ணி வச்சிருப்போம் குண்டானில் அவங்க காலை கழுவிட்டு தான் உள்ள வர சொல்லுவோம் என்ன இது எந்த நேரமும் வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் இப்போ எங்கே பார்த்தாலும் கொரோனா பரவுதுங்கிறாங்க அதுக்கு ஒரு பயத்தினால நம்ம சுத்தமாக வீட்டை வச்சுக்கிட்டோம்னால் நமக்கு ரொம்ப நல்லது நம்ம வீடு வாசல் எப்போவும் சுத்தமாக இருக்கணும் எந்த நேரமும் சாமி விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எங்க வீட்டில் பூ போடுவோம் நல்லபடியாக சாமி கும்பிடுவோம் நாங்கள் நல்லபடியாக இருப்போம் எந்த பிரச்சினையும் இல்லை ஆனால் சாணி மட்டும் கரைத்து போடாமல் இருக்க மாட்டோம் வாசலில் சாணி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளி செவ்வாய்க்கு பசுமாட்டுச் சாணி போடுறது லட்சுமி அது வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அதனால நாங்கள் வந்து சாணி எங்கே இருந்தாலும் எங்கள் வீட்டில் மாடு இல்லை பக்கத்து வீட்ல மாடு இருக்குது அதை எடுத்தாந்து கரைத்து அழகா போட்டு கூட்டி கோலம் போட்டு குங்குமம் பொட்டு சந்தன பொட்டு இதெல்லாம் வச்சு விடுவோம் வாசலில் வச்சு நீட்டாக வச்சுக்குவோம் வீட்டெல்லாம் நாங்கள் சுத்தமாக வச்சுக்குவோம் வெள்ளி செவ்வாய் வந்துச்சுன்னால் எங்கள் வீட்டுக்கு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் சாமி மாதிரி இருக்கும் கோயில் மாரிருக்கும் யாராச்சும் வந்தாங்கனால் கூட தண்ணி இருக்கும் வெளில காலை கழுவிட்டு அவங்க பாட்டில் நீட்டாக வீட்டுக்கு வருவாங்க பூ இல்லாமல் இருக்காது சாமிக்கு எந்த நேரமும் பூ இருக்கும் எங்கள் வீட்டில் செம்பருத்திப் பூ பூக்குது அதை எடுத்து வைப்போம் இது கனகாம்பரம் இருக்குது அதெல்லாம் வைக்க மாட்டோம் செம்பருத்தி பூ தான் சாமிக்கு அரளிப்பூ வைப்போம் இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்து பூ போட்டு நாங்கள் சாமி கும்பிடுவோம் சாமினால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல பக்தியாக நாங்கள் இருப்போம் வெள்ளி செவ்வாய் செவ்வாய்க்கெழமையும் வெள்ளிக்கெழமையும் எங்கள் வீடு சாமி மையமாக நல்லா நீட்டாக நல்லா இருக்கும்